அனைத்து மக்களும் ஒன்று கூடி கொண்டாடும் மத அல்லது சமூக நிகழ்வுகள் என்ன அப்படின்னா தமிழ் வருடப்பிறப்பு ஆங்கில நியூ இயர் ரெண்டுமே வந்து அனைத்து மக்களும் ஒன்றுகூடிதான் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த அன்றைக்கு நைட் வந்து பன்னெரெண்டு ஒன்றுக்கு வந்து பட்டாசெலாம் அதிகமாக வெடிச்சு அந்த நாளே வந்து கலர்ஃபுல்லாயிருக்கும் அந்த இரவு ஃபுல்லாக யாரும் தூங்க மாட்டோம் நிறையா வந்து ஸ்வீட்ஸெலாம் வீட்டில் வந்து செஞ்சுட்டிருப்போம் செஞ்சு ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு வந்து விருந்தாளிகளுக்கு வந்து கொடுப்போம் நிறைய விருந்தாளிகள் வந்து வீட்டுக்கு வருவாங்க புத்தாடைகள் வந்து நிறைய அணிஞ்சுப்போம் அனைவரும் வந்து கோயிலுக்கு போவோம் நிறையா வந்து அந்த டே வந்து கலர்ஃபுல்லாக ஜாலியாக எல்லோருமே இருப்போம் எல்லா அனைத்து மக்களும் வந்து ஒன்று கூடி செய்யக்கூடியதாக வந்து இந்த ஃபங்ஷன் வந்து இருக்குது நியூ இயர் அன்றைக்கு வந்து இந்த ஆண்டே வந்து நல்லாயிருக்கணும் நிறையா வந்து புதுசாக இருந்து நிறையா வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து மோஸ்ட்லி வேண்டிக்கிறது இதுவாதான் இருக்கும்